அழகான பறவைகள் அழகாக இருக்கும் இருப்போம் நம் நாட்டிலுள்ள பறவைகள் வெள்ளை நிறத்தில் நிறம் மாறி மாறி நன்றாக பார்ப்பதற்கும் நன்றாக இருக்கும் கலர் அதிகமாக க வண்ண வண்ண கலரில் பார்க்க வேண்டுமென்றால் வெளிநாட்டுப் பறவைகள் தான் பார்ப்பதற்கு அழகாவும் மிக நேர்த்தியாவும் இருக்கும் ஆமாம் பறவை பறவைகளை பார்ப்பதற்கு அழகாக பார்ப்பதற்கு வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் சென்று பார்த்தால் பறவைகளின் கலர் அதனுடைய வண்ணங்கள் மிகவும் கண்ணுக்கு இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதனால் பறவைகளின் வகைகள் நிறையா உள்ளது அதனுடைய சத்தங்கள் இனிமையாகவும் கேட்பதற்கு காதுக்கு அழகாக இனிமையாகவும் கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்கும் ஆதலால் அதனால் அந்தந்த கா வகையான பறவைகளும் எச்சரிக்கக்கிட்டு கிட்டே சென்றால் அதனுடைய எச்சரிக்கை கொடுக்கும் பயந்து ஓடுவதற்கு ஓடும் அதனால் நம் எட்டையின் எப் கிட்டே போகாமல் எட்டையே நின்று அதனுடைய அழகையும் அதனுடைய குரலையும் கேட்டு ரசிப்பது அழகாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் காகம் அதாவது அச்சப்பட்டு ஓடிவிடும் ஏதாவது ஆபத்து என்றால் ஒன்று கூடி பறவைகள் இனம் ஓ அதை ஒவ்வொரு ஒரு இனத்துக்கு ஒரு இனத்துக்கும் என்றும் எல்லோரும் ஒன்றாகி கூடி அதனுடைய காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்யும் காகம் கா கூட்டமாக வரும் காகம் கரையும் காகத்தினுடைய சத்தம் அது கா கா கா என்று கத்துவதற்கு நல்ல அதனுடைய சத்தம் இனிமையாக இருக்கும் அது ஆபத்து என்றால் ஒரு காக்கை ஏ ஆபத்து என்றால் எல்லா காக்கையும் ஒன்று கூடி அதை காப்பாற்ற நினைக்கும் இறந்துவிட்டால் எல்லாம் ஒன்று கூடி பறவைகள் இனமே காக்கையின் இனமே ஒன்று கூடும் ஆக ஆகவே பறவைகளை காப்பாற்றுவதற்கு நம்மால் என்ன முடியுமோ அதை நம் செய்ய வேண்டும்